ஹலோ கால் டேக்சி சர்விஸ் சொல்லுங்கள் ஆமாம் சொல்லுங்கள் இப்போ இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க எங்கேருந்து பிக்கப் பண்ணனும் இப்போ திரும்பவும் வந்து காரைக்குடிலேயே விடுணுமா இல்லை எப்படி அப்போ ஃபோர் தௌசண்ட் ஆகும் மேம் காரக்குடினு சொல்லுறதுனால ஓகே ஒரு த்ரி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணலாம் அதுக்கு மேலேலாம் கம்மி பண்ண முடியாது